நான் எப்போவுமே சமைக்கும் போது காலையில் தோசை இட்லி வைக்கணுன்னா தோசைக் கல்லு வச்சு தோசை ஊற்றி பிளேட்டில் போட்டு பசங்களுக்கு கொடுப்பேன் அப்படி இட்லி வைக்கணுன்னா இட்லி குண்டான் வச்சுட்டு அதில் இட்டி ஊ இட்லி ஊற்றி கொடுப்பேன் அப்புறமா மதியானம் வந்துட்டு சாப்பாடு செய்கிறத்துக்கு சா சாதம் வைக்கிறதுக்கு பாத்திரத்த வச்சு சாதம் வச்சு சாதம் வடிப்பேன் இது சாம்பார் செய்யணும்னா வேறு ஒரு கிண்ணம் வச்சு இது குண்டான் மாதிரி அந்த இது வச்சுட்டு அதில் வந்து சாம்பாரை தாளித்து எல்லாம் செய்வேன் குக்கர் கூட குக்கரில் வச்சு பருப்பு வேக வச்சுருவேன் வேக வச்சுட்டு மசாலாலாம் மிக்ஸியில் அரச்சு ரசம் செய்வேன் இப்போ குழம்பு செய்வேன் கரண்டியில் ஆட்டி நல்லா செஞ்சு வ போடுவேன் அப்புறம் இது இடியாப்பம் செய்யணும்னா கூட பெரிய பாத்திரத்த வச்சு கு இட்லி குண்டான் வச்சு தான் நானு அது செய்வேன் கறி களி செய்யணுன்னா கூட ஒரு குண்டான வச்சுட்டு களி இப்போது கின்னி அது உருண்ட மாதிரி பண்ணி பசங்களுக்கு தட்டில் போட்டு கொடுப்பேன் இது உப்புமா செய்யணும்னா கடாயில் வச்சுட்டு உப்புமா தாளித்து அந்தமாதிரி செய்வேன் இதே சேமியா செய்யணும்னா சேமியா மசாலா பிரியாணி மசாலா போட்டு அது சேமியா செய்வேன் அந்தமாதிரி விதவிதமாக சமச்சு போடுவேன் அதெலாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லுவாங்கள்